எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு வீடு தள்ளி எங்கள் பாட்டி வீட்டில் தோட்டம் வச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மார்னிங் எழுந்திரிச்சவோனே டீ குடிச்சோனே ஃபஸ்ட்டு அங்கே செடியை பார்க்க போவேன் தண்ணி எடுத்துட்டு டெய்லியும் தண்ணி எடுத்துட்டு அந்த செடிக்கு டெய்லியும் ஒவ்வொரு செடியாக தண்ணி ஊற்றுறது ப்ளஸ் அதுக்கு பாத்தி கட்டுறது ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பழைய செடி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு புது செடி வைக்கிறது எல்லாம் மார்னிங் தான் பண்ணுவேன் எதாவது ச போனவோனே என்ன பண்ணுவேன் டெய்லி எதாவது எதாவது எங்கேயாவது போகணுன்னா எனக்கு செடி வாங்குணுன்னு தோணுச்சுனா கார்ட்னிங் தோட் எதுக்கு கார்ட்னிங் கடைக்கு போயிட்டிந்த்தாரு கடைக்கு போயிட்டு எனக்கு புடிச்ச செடியை வாங்குவேன் அந்த செடியை வந்து பார்த்து ஃபஸ்ட்டு சேர்ச் பண்ணுவேன் நெட்டில் அந்த செடி கிடைக்குமா அப்படின்ட்டு கிடச்சுது அங்கே கிடைக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்பேன் கிடைக்கும் அப்படின்னாங்கனா எனக்கு அந்த பக்கம் எதா போகிற வேலை இருந்ததுனா கன்ஃபார்மாக அந்த சைடு போயிட்டு செடியை வாங்கி அடுத்த நாள் போயிங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த செடியை வச்சி தண்ணி ஊற்றி அதுக்கு பாங்க பண்ணவாட்டி அடுத்த நாள் எழுந்திரிச்சவோனேலும் போய் பார்ப்பேன் அந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தோசம் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் செடி வச்சதும் ரெண்டு துளிர் வந்ததுனா அது ஒரு சந்தோசம் எனக்கு அதே மாதிரி நான் வச்ச செடி பூ பூத்ததுனா அது ஒரு சந்தோசம் அதே மாரி காய் செடிங்களும் வைப்பேன் காய் செடி வைக்கிறப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காய் செடி எனக்கு வரவே வராது எனக்கு எல்லாம் இந்த செடி தான் வரும் பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யாருக்காவது பூ கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செடியில் அந்த என்னுடய தோட்டத்தில் இருந்து வந்து செடியில் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோசம் வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதுனால மனசு ரிலாக்ஸ் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எதோ ஒன்று யாருக்காவது அதில் நம்ம செடிலேருந்து வந்த இதை கொடுத்தம்னா ஒரு சந்தோசம் கிடைக்கும் என் நம்ம எங்கள் வீட்டு செடியில் பூத்தது அப்படின்னு கொடுப்பேன் அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா காலையில் இருந்து வேலை செஞ்சிட்டு போகிறேன் காலையில் எனக்கு அந்த நைட்டு ஃபுல்லாவே போ பார்ப்பேன் இருந்தாலும் மார்னிங் அந்த செடி பார்த்தம்னே எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆயிடும் மார்னிங் எந்திரிச்சாவே ஒரு ஃப்ரெஷ் தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை பார்த்தவோனே இன்னும் எனக்கு மைண்டு ரிலாக்ஸ்ஸு ப்ளஸ் ஒரு ஹேப்பினஸ்ஸாக இருக்கும் அதுக்காகவே நான் வந்து கார்ட்னிங் போட்டுருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோத்துக்கும் என்ன இந்த செடியில் இருந்து வந்த பூவை கொடுக்குறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும்